தக்காளி விலை நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி கிலோ இரநூறுவாவிக்கி விற்றுச்சி அது இன்னும் நினைக்கல இதில் வந்து எப்பவும் நடக்காத விஷயம் தக்காளி ஏற்றிட்டு இருந்த லாரி வந்து கடத்திகிட்டு போயிட்டதாக சொன்னான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி தக்காளி கா வயலுக்கெலாம் வந்து காவல்க்காரன் போட்டு போட்டு வெச்சுருந்தோம் தக்காளி போட்டவன் நாலு கோடி அஞ்சு கோடி பத்தாயிரம் கிலோ போட்டு இருந்தவன் போட்டு காரு பங்களா எல்லாம் வாங்கினான்னு கேள்விப்பட்டேன் அதே ஆப்போசிட்டாக எதிர்மறைவுவாக பின்னாடி நாலு மாதத்துக்கு பின்னாடி தக்காளி போட்டவங்களில் ரோட்டில் விலை போகாத ரோட்டில் மாட்டுக்கெலாம் கொட்டினாங்க வி விவசாயிங்கெளாம் நஷ்டம் அடைஞ்சாங்க இதெல்லாம் எதிர்பாராத திருப்புமுனையாக அமையுது வெங்காய விலையும் அப்படி தான் திடீரெனு ஏறுது திடீரெனு இறங்குது இதலாம் வந்து கேள்விப்படாத விஷயம் சுவாரஸ்யமான விஷயம்